ஆ ஹலோ வணக்கம் சார் நான் நீங்கள் ப்ரிண்ட்டு கடைங்களா சார் அடுத் அடுத்த மாதம் என் தம்பிக்கு கல்யாணம் ஒரு ஐந்நூறு ஐந்நூறு க நோட்டீஸ் போடணும் எவ்வளோங்க ஒரு ஒரு கார்டு அதுதான் ஃபோட்டோவெல்லாம் வரணும்ல முன்னாடி பக்கம் பையன் ஆ பையனுடைய பொ பொண்ணுடைய ஃபோட்டோ வரணும் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுங்க எவ்வளோ ஆகும்

என்னுடைய அட்ரஸ் கொஞ்சம் சொல்லட்டுங்களா எங்கள் அட்ரஸ் சொல்லட்டுங்களா ஆ எங்கள் அட்ரஸ் வந்து இரும்புலிச்சேரி இரும்புலிச்சேரி போஸ்ட்டு திருகழுக்குன்றம் வழி காஞ்சிபுரம் மாவட்டம் ஆ ஆர்ட்ரு வந்து எத்தனாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி கொடுத்தீங்கன்னா போதும் எனக்கு ஆ அதுதான் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம்தான் முதல்ல வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ம் செங்கல்பட்டு மாவட்டம்

ஆ சரிங்க சார் அனுப்பிவிட்றேங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றேன் ஆ சரிங்க சார் சரிங்க ஆ மகேஸ்வரிங்க சார் என் பேர் மகேஸ் ஆ இல்லை நான் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிவிட்றேங்கோ ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன் எல்லாமே நான் நான் ஃபுல் மேட்ரு நாங்கள் இது பண்ணி அனுப்பிவிட்றேங்க எப்படி எது எதெல்லாம் டைப் பண்ணணுங்றத ஆ ஃபோட்டோவோடு அனுப்பிச்சி விட்றேன் தேங்க்ஸ் சார் ம்